ஆமாம் மருத்துவ உதவி பெறுவதற்கு வந்துவிட்டு வறுமை ஒரு தடையாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வந்து கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே போகிறோம் அங்கே வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை சரியாக ட்ரிட்மெண்ட்டும் கொடுக்குறது இல்லை அப்படி இருக்கும் போது நிறையா பேர் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா நல்லா வந்து நல்ல மெடிசன்ஸும் கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க ஆனால் வந்துவிட்டு அங்கே வந்து பணம் இல்லை அப்டிங்கிற ஒரே காரணத்துக்காகதான் யாரும் அங்கே போகிறது இல்லை அதனால வந்து சில பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் பயப்படுறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பணம் இல்லாததுனால சில பேர் இறந்தும் போய்ருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவ ஒரு சேவை அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியாக இருக்கும் இது வந்து அரசாங்கம் செஞ்சுக் கொடுத்தா இன்னும் மக்களுக்கு நல்லா இருக்கும்